நான் போக விருப்பப்பட்ட பிளேஸ்னா பார்க்கு அமைதியான பார்க்குக்கு போகணும் வேறு பீச்சுக்கு போகணும் செப்ரேட்டாக இருக்கணும் தனியாக தனியாக போகணும் பீச்சுக்கு ஆஹா அது மட்டும் இல்லாமல் ஸூ முக்கியமாக ஸூ அதுவும் க்ளோசப்பில இருக்க வியூவ் பாயிண்ட்டாக இருக்கணும் ஸூலையும் அதெல்லாம் ஏன் பிடிக்கும்னா பார்க் சொல்ல தேவையில்லை பார்க்கு அமைதியாக இருக்கும் நம்ப எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போய் அமைதியாக உட்காந்துட்டு திரும்பி எழுந்து வந்தால் கோவமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் எல்லாம் ஃப்ரீயாக போய்விடும் திரும்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு நார்மலாக திரும்ப ரிட்டன் வந்துரலாம் ஷேம் அதே தான் பீச் பீச் போனால் சொல்லவே தேவையில்லை செம வியூவ் பாயிண்ட்னா பீச்சு தான் ஒரு இடத்துக்கு போகறோம் வரோம் வேலை செய்யறோம் அப்படின்றது இல்லாமல் ஃப்ரீயாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் தனியாக போயிவிட்டு அந்த வியூவ் பாயிண்ட்டை பார்த்துட்டு நல்ல காற்ற சுவாசிச்சிட்டு அது போ போய்விட்டு மைண்டை ரெஃப்ரெஸ்ஸாக வச்சிகிட்டு திரும்ப வந்தால் செம ஃபீலாக இருக்கும் லாஸ்ட்டுனா ஸூ தான் ஒரு மனுஷங்கூட பேசுறதை விட விலங்குக்கூட பேசலாம் ஸூவை பற்றி தெரியும் இருந்தாலும் பேர்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் பேர்ட்ஸ்ஸு பார்க்கலாம் அதிகமாக பார்க்கலாம் கிடைக்குன்றத அதிகமாக பார்க்கமுடியும் அவங்க பேர்ட்ஸ் கூடையும் சரி பிளாண்ட்ஸ் கூட மனுஷங்க கூட பேசுறத விட அவங்க அதுக்கூட பேசுனா நம்மளுக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அங்கே நல்ல ஃபீலாக இருக்கும் நல்ல காற்ற சுவாசிக்கிற அவங்கக்குள்ளே குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் போய்விட்டு வந்து திரும்பவும் வேலை செய்யறது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நல்ல எப்படி சொல்லுறது ஒரு ஆர்வத்தோட வேலை செய்ய தோணும் திரும்பவும் திரும்பவும் போகணும் அப்படின்றதோட போனால் ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும் ஒரு கஷ்டமே இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குது அப்படினு சொல்லணும்னா இந்த மூணு இடத்துக்கு போனால் நாங்கள் ஃபீல் ஆவோம் ஃப்ரீயாக ரெஃப்ரெஷாக இருக்கு ப்ரெஷ்ஷர் எல்லாம் விட்டு தனியாக போகறோம்ல